இந்திய வரலாறு அப்படிங்கிறது நிறைய பேசலாம் இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் அப்படிம்பாங்க அதில் வந்து அந்த காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இதாக இருந்தது அது வந்து வேதகாலம் நாகரிகம் அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க அதில் இந்து சமயம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தனி இதாக இருந்தது அந்த இந்து சமயத்தில் வந்து சைனவம் பௌத்துவம் சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு இதாக பிரித்து சாமிகளை கு சாமி கும்பிடுவாங்க அதை மாதிரி பலி கொடுக்குறது இதெல்லாமே அந்த காலத்துலேருந்தே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து அந்த இதுக்கப்புறம் எடக்க இடையில வந்து முகலாய அரசர் வந்து ஆட்சி பண்ணாங்க அப்போதான் வந்து ஐரோப்பிய வணிகர் இதெல்லாமே வந்தாங்க இதில் வந்து நிறைய இருக்குது சிந்து சமவெளி நாகரிகம் வந்து தெற்கு ஆசியாவில் ரொம்ப அதிகமாகவே இருந்தது அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேருந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது அப்புறம் இரும்புக்கால இரும்புக்கால வேதிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிந்து சிந்து ச கங்கை சமவெளியில் வந்து அங்கே தான் ஆரம்பித்தது இந்தமாதிரி சிந்து சமவெளியில் நிறைய இருக்குது அஞ்சாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு மகாவீர் கெளதம புத்தர் அவரெல்லாம் வந்து ஆட்சி சிறப்பாக அமைத்துட்டு இருந்தார் அப்புறம் வந்து குப்தர் ஆண்ட காலம் இந்து சமயம் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க புத்தர் ஆண்ட காலம் வந்து இந்தியாவின் பொற்காலம் அப்படிங்கிறது இந்தியாவை அவ்வளோ ஒரு தன்னுடைய நாட்டை வந்து அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாரு மக்களை பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுல வந்து அதனால் வந்து குப்தர் ஆண்ட காலம் வந்து இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு அதுக்கப்புறம் மன்னர் ஆட்சிலாம் வந்தது பதினொன்றாம் நூற்றாண்டில் மன்னர் ஆட்சிலாம் வரும்போது சோழ பல்லவர் சேர பாண்டிய அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ணாங்க சோழர்கள் வந்து தென்னிந்தியா முழுவதும் ஆட்சி பண்ணாங்க சோழர்கள் ஆட்சிலேலாம் வந்து கோவில்கள்லாம் நிறைய கட்னாங்க சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டின தஞ்சை பெரிய கோயில் எல்லாமே வந்து இப்போ ரொம்ப இருக்கறதில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால் தஞ்சை பெரிய கோவில் வெளிநாட்டு சுற்றுலாப்பயணிகள் எல்லாம் கூட இந்தக்காலத்தில் இப்போவும் வந்து அந்த தஞ்சை பெரிய கோயில வந்து அவ்வளோ இதாக பார்த்துட்டு போகிறாங்க அரசர் காலத்தில் கட்டின தஞ்சை பெரிய கோயிலை திருச்சி கரிகாலன் திருச்சி கல்லணை கரிகாலச்சோழனுடைய வரலாறுகள் இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு பெ ரெண்டாம் நூற்றாண்டில் கல்லணை அப்படிங்கிறதெல்லாம் கல்லணைய அந்தக்காலத்தில் இப்போலாம் அவ்வளோ எலக்ட்ரானிக்கல் இது வந்தும் நம்மளால் அப்படி ஒரு அணைய கட்ட முடியல ஆனால் அந்த காலத்தில் ஒரு எந்த வசதியுமே இல்லாத ஒரு காலத்தில் மன்னர் மக்களுக்காக யோசித்து ஒரு கல்லணைய கட்டி இருக்கார் அப்படின்னா அது ரொம்ப ஒரு புகழ் வாய்ந்த ஒன்று அதெல்லாம் ரெண்டாம் நூற்றாண்டுலேயே நடந்தது அதேமாதிரி பதினஞ்சாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு மராத்திய பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மன்னர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவிங்கவங்க ஆட்சி செஞ்சிட்டிருந்தாங்க மக்களுக்கு வந்து எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லதுகளையும் பண்ணுனாங்க அதேமாதிரி வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவை வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து முதல் இந்திய சுகந்திரப்போருக்காக காரணமாக அமைஞ்சிது சுகந்திரம் வந்து அடையணும் ஆங்கிலேயர்க்கிட்டேந்து இந்தியாவை மீட்கணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடினாங்க சுகந்திர போராட்டத்தில் வந்து நம்ம தலைவர்கள்லாம் நிறையா உயிர்த் தியாகங்கள்லாம் செஞ்சிருக்காங்க அதுலேயும் வந்து மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திரபோஸு நேருஜி ஜவஹர்லால் நேரு ரவீந்திரநாத் தாகூர் இவங்கலாம் வந்து பகத்சிங்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்கலாம் வந்து ரொம்ப உயிர்த் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க எதுக்காக இவங்க பேர் மட்டும் சொல்றேன்னால் அவங்களைலாம் வந்து எல்லா வீரர்களுமே ரொம்ப அதிகமாக பாடுப்பட்டிருக்காங்க இருந்தாலுமே வந்து இவங்கலாம் ரொம்ப பெ ரொம்ப அதிகமாக மக்களுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால இவங்கள பற்றி அதிகமாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப இவங்கள பற்றி கொஞ்சம் புரிஞ்சிருக்குது அதனால இவங்கள பற்றி பேசுகிறேன் இவங்களோட விடா முயற்சினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம இந்தியா சுகந்திரம் அடைஞ்சுது அதனால் எனக்கு மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு இவங்களையெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்கள எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை சொல்கிறேன்